ஹலோ நாகை கார் சர்விஸ்ஸாண்ணா அண்ணா நான் இங்கே நாகூர்லந்து பேசுகிறேன் என் பேர் அர்ஜுன் எனக்கு வர ரெண்டாம்தேதி கார் கொஞ்சம் புக் பண்ணும் உங்கள்கிட்ட எந்தமாரி கார் இருக்குன்னு சொல்லுங்கண்ணா ஷிஃப்ட்டு இனோவாவாண்ணா ஓகேண்ணா ரெண்டு வண்டிக்கு எவ்வளோண்ணா சார்ஜஸ் பண்ணுறீங்க கிலோமீட்டருக்கு ஷிஃப்ட்டு இருபது இனோவா நாற்பதுங்களாண்ணா ஓகேண்ணா எனக்கு ஷிஃப்ட்டு ஓகேண்ணா ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லுறீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா ஏன்னா எங்கள்கிட்டியே வண்டி இருக்கு வண்டி ரிப்பேரில் இருக்கு அதால வண்டி எடுக்க முடில கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா இருபத்தஞ்சிங்களாண்ணா அதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாதாண்ணா சரி ஓகேண்ணா வண்டி எனக்கு ஓகே தாண்ணா ஆ ரேட்டு ஓகேண்ணா ஓ எங்கே போகணுங்களாண்ணா திருச்சி வரையும் போகணுண்ணா திருச்சி ஸ்ரீரங்கம் வரையும் போகணும் அங்கே சித்தி வீட்டில் அம்மாவும் அப்பாவும் தங்கி இருக்காங்க அவங்கள போய் கூப்பிடுட்டு வர்ணுண்ணா மழை பேஞ்சிகிட்டு இருக்கிறதால அவங்கள பஸ்ஸில் வர வைக்க முடில உடம் சரி இல்லாதவங்க ரெண்டு பேரும் அதனால கொஞ்சம் நீங்கள் பார்த்து பத்தரமாக கொஞ்சம் கூட்டுகிட்டு வாங்கண்ணா கும்பகோணம் ரோட் எல்லாம் கொஞ்சம் குண்டு குழியுமாக இருக்குண்ணா அதனால பார்த்து கொஞ்சம் கூட்டு வாங்கண்ணா வயசானவங்க அப்பாவுக்கு ஐம்பத்தஞ்சி இருக்கும் அம்மாவுக்கு முப்பத்தஞ்சி கொஞ்சம் பார்த்து பத்தரமாக கூட்டு வாங்கண்ணா நா காண்டெக்ட் நம்பர் வேணா சொல்லுறண்ணா அப்பாவோட நம்பர் வந்து தொண்ணூத்தொம்பது அறுபத்தஞ்சி அறுபத்தொம்போது நாற்பத்தெட்டு எண்பது ஓகேண்ணா அப்பா பேர் அன்பழகன்ணா அம்மா பேர் சுமதிண்ணா ஓகேண்ணா என் நம்பரும் வேணுமாங்கணா ஆ சொல்லுறண்ணா நம்பர் சொல்றண்ணா தொண்ணூத்தொம்பது அறுபத்தஞ்சி எழுபது பதினஞ்சு பன்னெண்டு ஓகேண்ணா வர ரெண்டாம்தேதி கன்ஃபார்ம்ணா மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு இங்கேந்து கிளம்புறா மாதிரி பார்த்துக்கறேன்ணா ஓகேண்ணா எதாவது டீட்டெயில்ஸுன்னா எனக் கன்ஃபா கால் பண்ணுங்கண்ணா நீங்கள் இடத்துக்கு போய் உங்களுக்கு எதா டௌட்டுன்னா எனக் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அட்ரஸ் கரெக்டாக சொல்றண்ணா ஓகேண்ணா வீட்டு நம்பரு அவங்க டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்றண்ணா ஓகேண்ணா